ஸ்கூல்லேருந்து நான் டெவலப் பண்ண ஒரு ஸ்கில் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் நான் ஒரு இங்கிலிஷ் மீடியம் ஸ்கூலில் படித்தனால அங்கே எனக்கு நல்லா கம்யூனிகேஷனுக்கு வந்து ட்ரெயின் பண்ணிணாங்க டெய்லி நான் நிறைய புக்ஸ் படிப்பேன் என்னோடய பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்சை நான் வளர்த்திக்கிட்டேன் நிறையா ஸ்பீச்சஸ் கொடுப்பேன் அப்றம் எனக்கு நிறைய லெட்டர் ரைட்டிங் காம்பெடிஷன்லாம் வைப்பாங்க அதில் போய் நான் பார்ட்டிசிபேட் பண்ணி கிரியேட்டிவ் ரைட்டிங் நான் நிறைய எழுதுவேன் ஸோ இதெல்லாம் நான் டெய்லி பண்ண பண்ண என்னோடய கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து இம்ப்ரூவாச்சு நிறைய நியூ வெக்காபலரிஸ் வந்து டே டூ டே வந்து ரீட் அவுட் பண்ணி ரீட் அவுட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை வந்து இம்ப்ளீமெண்ட் பண்ணணும் இம்ப்ளீமெண்ட் பண்ண பண்ண பிராக்டிஸ் பண்ண பண்ண தான் நம்மளுக்கு அது வந்து ஒரு ஃப்ளூவெண்ட்டாக ஒரு ஃப்ளோவில் வந்து நம்ம எங்கே பேசுனாலும் வரும் ஸோ இன்னும் நான் வந்து என்னோடய ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறத்துக்குக்காக டெய்லி நான் வந்து ஒன் பேஜ் ரீட் பண்ணுவேன் ஒன் பேஜ் ரைட் பண்ணுவேன் அண்டு முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து இங்கிலிஷில் பேசுவேன்